இப்போது எங்கள் மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஜியோ ஆகட்டும் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் பிஎஸ்என்எல் இது எல்லாமே பிரபலமான விஷயம் தான் ஈவன் பிஎஸ்என்எல்லோட பேஸிக்கே வந்து ஈரோடு மாவட்டத்திலருந்துதான் ஸ்டார்ட் பண்ணிணாங்க ஸோ அது வந்து எப்போதுமே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்டான வெர்ஷன் அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஜியோங்கிறது வந்து லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷமா நம்ம இந்தியா பூராவே இருக்குது அதே மாதிரி ஜியோவோட பிளான்ஸும் பார்த்தோம்னா மக்களுக்கு ஏதுவாக இருக்குது இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா நான் என் அம்மா என் தம்பி மூணு பேருமே ஜியோ தான் யூஸ் பண்ணுவோம் அப்பா வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் அப்பாவோட ஏர்டெல் வந்து ஃபிசிபிலிட்டி வந்து அப்பாவுக்கு வந்து கரேக்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஆகட்டும் வோடாஃபோன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் எல்லாம் இதுக்குமே பார்த்தோன்னா ஸ்டான்டபிலாக இருக்குது எல்லாத்தை விடேயும் பார்த்தோம்னா விலை மலிவாக இருக்கிறத பார்த்தோம்னா விலை மலிவாகவும் இருக்குது டேட்டாவும் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜியோ தான் சொல்லுவோம் ஏன்னால் ஜியோவில் வந்து எல்லா இப்போது வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஜிபி வேணும் ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ அமௌன்ட் பே பண்ணிணா எந்த அளவுக்கு ஜிபி கிடைக்கும் சப்போஸ் அதுவந்து எக்ஸ்ட்டா பேக்கு இருக்கிறது மன்த்லி அண்ட் இயர்லி எல்லாத்துக்குமே வந்து போதுமானதாக இருக்குது எல்லா மக்களுக்குமே